காலநிலைனு பார்த்தோம்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மழை பெய்யும் மழை காலத்தில் வெயில் நிறைய அடிக்கும் அதனால் மழைல்லாம் நிறைய பெஞ்சிச்சுன்னா ஃபங்ஷனில் ஏதாவது வச்சா வெளிலேருந்து எதுவும் வர முடியாது வீட்டவிட்டே வெளிய வர முடியாது ஊருக்கெல்லாம் நம்மளும் போக முடியாது மற்றவங்க யாரும் இங்கே வர முடியாது அப்புறம் பார்த்தீங்ன்னா பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்குல்லாம் ஜூரோம் வரு அவங்களுக்கு எல்லா வியாதியுமே வரும் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போக முடியாது அதே மாதிரி டீச்சர் வேலை போகிறவங்கெல்லாம் வெளியே போக முடியாது வேலைக்கெல்லாம் போக முடியாது அவங்க ரொம்ப கஷ்டம் மழை பெஞ்சால் அப்புறோம் பார்த்தீங்ன்னா அப்புறோம் பிள்ளைங்களுக்கு சளி ஜொரோம் இந்த டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல்லாம் நிறைய வருது மழை பெய்கிறதுனாலதா பிள்ளைங்களுக்கு நிறைய ஜொரோம் வருது அவங்க நிறைய மழை பெஞ்சுனால் அந்த நேரத்தில் ஹாஸ்பத்திரிக்கு கூட அவங்கள அழைச்சிட்டு போறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போடா அந்த மழை விட்டுப்போகும் அப்படின்ற நினப்புலா இருக்கும் இந்த மாதிரி காலநிலை மாறி மாறி இருக்குது